நான் இந்தமாதிரி ஓவியப் போட்டிகளுக்கெல்லாம் போகும்போது எதாவது வாட்டர் பெயிண்டிங் பண்ணிணேன்னா வாட்டர் பெயிண்டிங் வந்து ஜிஎஸ்எம் வந்து கூட இருக்கணும் அதாவது பேப்பரோடய டென்சிட்டி வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் பெயிண்டிங் வந்து அதாவது பேப்பர் வந்து கிழியாம இருக்கும் ஆனால் இப்போ நம்ம வந்து ஓவியப் போட்டிகளுக்கெல்லாம் நான் போகும்போது நான் இங்கே வாட்டர் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பேன் ஆனால் அங்கே வந்து இந்தமாதிரி சாட் பேப்பர் அதுமாதிரி ரொம்ப மெல்லிசான பேப்பர்களை கொடுத்துடுவாங்க அப்போம்பொழுது அதில் வந்து நம்ம பெயிண்ட் ஊற்றுனோம் அப்படின்னா ரொம்ப அப்டேயே தண்ணியாக பேப்பர் பிய்யறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால நான் என்ன பண்ணுவேன் அந்த வாட்டர் பெயிண்டிங்கையே வந்து கொஞ்சம் டிரையாக அப்படியே ஒரு அக்ரிலிக் பெயிண்டிங் அந்த அந்த டெக்சரில் பெயிண்ட் பண்ணுவேன் அதேமாதிரி நிறையா போட்டிகளுக்கு போகும்பொழுதே திடீர்ன்னு எங்கள் ஆசிரியர் வந்து இன்றைக்கி வந்து இன் இன்றைக்கி ஒரு பத்து மணிக்கு போட்டி இருக்குது அப்படின்னா இப்போ ஒன்போது மணி மணி அப்போம்போது வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வர அதெல்லாம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஸ்கூலில் இருந்தே ஏதோ க்ரையான்ஸோ இல்லை பேஸிக்காக உள்ள கலரிங் திங்க்ஸை வந்து நாங்கள் கடையில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்பறம் அந்த போட்டிக்கு போய் அதிலே பரிசுகளும் நான் பெற்றுருக்கேன் அங்கே அந்தமாரி போட்டிகளுக்கு போய் முதல் பரிசும் பெற்றுருக்கேன் இரண்டாம் பரிசு எல்லா பரிசுமே பெற்றிருந்திருக்கேன் இதுமாதிரி சடனாக போயும் நாங்கள் வந்து நிறைய இது பண்ணியிருக்கோம் அதுவே எனக்கு ஒரு ஊக்கமாக தான் இருக்கும் திடீர்ன்னு போனால் கூட நம்மளால் வரைய முடியும் அந்தளவு நம்ம நல்லா வரைகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்குள்ளே இருக்கும் அதேமாதிரி நாங்கள் நாலு நாலு பேர் சேர்ந்து திருக்குள திருக்குறள் ஓவியங்கள் பண்ணிணோம் அதுவும் நல்லா சக்ஸஸ் ஆச்சு அது வந்து எதேர்ச்சியா சும்மா விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கும் போது சரி அப்படி பண்ணிணா என்ன அப்படின்ட்டு நால்வர் சேர்ந்து நிறையா திருக்குறள்களை குறிப்பிட்டு எடுத்து சில ஓவியங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வரையவும் முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்தமாதிரி உள்ள திருக்குறளும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அது வந்து மனம் வந்து வெளிச்சமாக இருக்கிற மாரி இருக்கணும் அதுமாதிரி வரையணும் அதெல்லாம் நாங்கள் வந்து கற்பனை செஞ்சு எங்கள் ஆசிரியரோடய உதவியோடு நாங்கள் பண்ணிணோம் பொருள் எல்லாமே எங்கள் ஆசிரியர் வாங்கி கொடுத்தாரு இதுமாதிரி நாங்கள் ஏகப்பட்ட சவால்களும் இது பண்ணியிருக்கோம் அதை சக்ஸஸாகவும் மாற்றிருக்கோம் நாங்கள்